நான் தமிழ்நாடு தமிழ்நாடு மாநிலம் சேலம் மாவட்டத்தில் இருந்து பேசுகிறேன் சேலம் மாவட்டம் பார்த்திங்கனா மாம்பழத்துக்கு ரொம்ப புகழ் போனது அதைப்போல் இரும்புக்கும் புகழ் போனது அதைப்போல் இந்த ஜவ்வரிசினு சொல்வாங்கள அதுக்கும் பார்த்திங்கனா பேர் போனது இது சேலம் மாவட்டம் பார்த்திங்கனா பக்கத்தில் ஈரோடு நாமக்கல் தர்மபுரி கிருஷ்ணகிரி இந்தமாதிரி நாலு மாவட்டத்துக்கும் ஒரு மையப்பகுதியாக இருக்கும் இது இதில் ஏற்காடு பார்த்திங்கனா ஒரு மலைப்பகுதி அது மலைகளின் இளவரசின்னு சொல்லி சொல்வாங்க ஏற்காடு அது மலைப்பிரதேசம் அது சேலத்தில் இருந்து பார்த்திங்கனா ரொம்பவும் ஒரு பெரிய இது என்னதுனா அது கடல் மட்டத்தில் இருந்து எல்லா மாவட்டத்துலேயும் பார்க்கும் போது அது கொஞ்சம் உயரமாக இருக்கறதுனால அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி சேலம் மாவட்டத்துக்கு இது ரெண்டாவது என்னன்னா மேட்டூர் அணை மேட்டூர் அணை பார்த்திங்கனா அது காவேரி ஆற்றுக்கு குறுக்கே குறுக்கே கட்டப்பட்டது இது வந்து ஒரு டெல்டா மாவட்டம்னு சொல்லி சொல்வாங்க ஒரு எட்டு மாவட்டங்கள் இருக்குது புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் இந்தமாதிரி மாவட்டங்களுக்கு விவசாயத்துக்கு இந்த தண்ணியை தான் நம்பி ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது அதே போல் எங்களுக்கும் பார்த்திங்கனா தண்ணி பஞ்சம் கிடையவே கிடையாது மூணு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வந்துட்டே இருக்கும் எங்களுக்கு காவேரி காவேரி தண்ணி இது சேலத்துக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம் மற்ற மாவட்டத்தில் பார்க்கும் போது தண்ணி நல்ல தண்ணியாகவே இருக்கும் எங்களுக்கு உப்பு தண்ணி கிடையவே கிடையாது முழுக்க முழுக்க எல்லாம் வந்து காவேரி தண்ணி தான் இன்னொன்று என்னன்னா மேச்சேரி பக்கத்தில் இருக்குது சேலம் மாவட்டத்தில் தான் இது பார்த்திங்கனா ஆடு வளர்ப்புக்கு பார்த்திங்கனா ரொம்ப புகழ் பெற்றது அதேமாதிரி தாரமங்கலத்தில் இருந்து பார்த்திங்கனா புகழ் பெற்ற சுகவனேசுவரர் கோவில் இருக்குது சேலம் மாவட்டத்துலேயும் பார்த்திங்கனா மையப்பகுதிலேயே ஒரு சுகவனேசுவரர் கோவில் இருக்குது கோட்டை மாரியம்மன் கோவில் இருக்குது பெரிய மசூதி இருக்குது தேவாலயம் இருக்குது இந்த மாதிரி மூணுமே எந்த ஒரு மத பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக வாழ்க்கையும் பார்த்தீங்கனா நல்லாயிருக்கு பழைய பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம்னு ரெண்டு பேருந்து நிலையம் இருக்குது பழைய பேருந்து நிலையம்னா என்னனா லோக்கல் சொல்வாங்கள்ல இப்போ இங்கே இருந்து ஓமலூர் வரைக்கும் போகிறதுனா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போகிற மாதிரி இருந்ததுனா அதில் போகலாம் ஒவ்வொரு நிறுத்தமாக நிறுத்தி போய் போகும் புதிய பேருந்து நிலையத்தில் பாத்தோனா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இணைக்கும் வண்டிமாதிரி புதிய பேருந்து நிலையத்தில் இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு சேலத்தில் இருந்து கோயம்புத்தூர் சென்னை திருநெல்வேலி மதுரை அந்த மாதிரி போகிறதுக்கு புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து போகிற மாதிரி வடிவமைத்திருக்காங்க இன்னொன்று அண்ணா பூங்கா இது தான் பாத்தோனா எங்களோட பொழுதுபோக்கு அப்புறம் உயிரியல் பூங்கானு ஒன்று இருக்குது ஏற்காடு அடிவாரம் போகிற வழியில் இருக்குது இது பாத்தோனா குழந்தைகளுக்கு ஒரு சின்ன அது ஒரு காட்டு விலங்குகள்லாம் கிடையாது சின்ன சின்ன விலங்குகள் உதாரணத்துக்கு முயல் மான் மயில் அந்தமாதிரி தான் வச்சுருக்காங்க அதேமாதிரி டால்மியானு சொல்லி போட் இருக்குது அங்கே பாத்தோனா இந்த என்ன சொல்கிறதுனா இந்த வெள்ளைக்கற்கள்னு சொல்வாங்கள அந்த வெள்ளைக்கற்கள்லேருந்து படிய வெச்சி அதை யூஸ் பண்ணுவாங்க அதை இந்தமாதிரி சேலம் மாவட்டத்தில் ரொம்பவும் எங்களுக்கு ஒரு பெருமையாக பேசிக்கிறோம் நன்றி